எங்களுக்கு வந்துங்க நாம தெரிஞ்சளவுக்கு இது வந்து சேர நாடுனு சொல்லிட்டு இருக்கிறானுங்க அந்த போக்குவரத்து கழகமே சேரன் போக்குவரத்து கழகந்தான் போய்ட்டு இருக்குதுங்க பாண்டியன் போக்குவரத்து கழகங்கிறது அந்த சைடு வந்து போக்குவரத்து கழகம் மதுரை இதெல்லாம் வந்து அந்த சைடுங்க சேர சோழ பாண்டியன் மூனாக பிரிச்சு வச்சதுங்க எங்களுக்கு வந்து நாம்ம இந்த நாடு வந்து சேர நா நாடுனுதான் சொல்கிறானுங்க அதுலேயும் வந்து பாண்டிய மன்னர்கூட வந்து இருந்திருக்குறான்னு ஒரு சில சொல்கிறானுங்க ஆனால் நாங்கள் பார்த்ததில்லைங்க எங்களுடைய அனுபவத்தில் வந்து போக்குவரத்து கழகமே சேரன் போக்குவரத்து கழகம் சோழன் போக்குவரத்து கழகம் பாண்டியன் போக்குவரத்து கழகந்தான் மூனாக பிரிச்சு விட்ருக்குறானுங்க நம்ம ஏரியா சேரன் போக்குவரத்து கழகங்க பாண்டியன் போக்குவரத்து கழகம் திருச்சி தஞ்சாவூர் மதுரை இப்படி பல்லவ பாண்டியனுங்கிறது இப்படிங்க சேர சோழ பாண்டியன் மூனாக பிரித்து விட்ருக்குறானுங்க அதனால எங்களுக்கு தெரிந்த அனுபவம் இதுங்க எங்களுடைய இதில் வந்து பழங்காலத்து மன்னர்கள்ல வந்து ஆண்டமாதிரி எங்களுக்கு தெரியலைங்க சொல்லிக்கிறானுங்க திப்பு சுல்தான் வந்து இது பண்ணிக்கிறான் இங்கெல்லாம் வந்து ஆட்சி பண்ணியிருக்குறானுங்க அதனால எல்லாம் மிரண்டு கர்நாடகாவிலருந்து இங்கயெல்லாம் பயந்து வந்திருக்குறானுங்க சொல்கிறானுங்க நாங்கள் பார்த்ததில்லைங்க அன்னைக்கி வந்து முஸ்லீம்களுக்கு எங்களுக்கு வந்து அதில் சண்டை நடந்துக்கம்போது அவன் வந்து எல்லாம் மிரட்டி கர்நாடகாவிலருந்து நிறைய இங்கே வந்திருக்கானுங்க சொல்கிறானுங்க அதோடய சரிங்க அதுக்கு மேலே எனக்கு அனுபவம் இல்லைங்க